ஹலோ ஆரியாஸ் ஹோட்டலுங்களா நாங்கள் ஆர்டரு பண்ணுனது வேண்டாங்க எங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்துருங்க ஏன்னா எனக்கு தெரியாமயே எங்கள் சொந்தகார்ல ஒருத்தர் வேற ஒரு ஹோட்டல்ல ஆர்டரு பண்ணிட்டார் ஆர்டரு பண்ணி அந்த பொருள் வீட்டுக்கும் வந்துருச்சு அதனால் நான் உங்களுக்கு ஆர்டரு பண்ணது வேண்டாங்க திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்களா இல்லைங்க இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எங்கள் சொந்தகார் இன்னோரு ஆர்டரு பாக்கு ஆர்டரு பண்ணது எனக்கு தெரியலைங்க தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நான் வந்து ஆர்டரு பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் அதனால் பணத்தை அனுப்பிச்சிருங்க நான் ஒரு ஆள் அனுப்புகிறேங்க ஆமாங்க அனுப்பிச்சிருங்க ஆ சரி சரி சரிங்க சரிங்க ஆ இன்னொரு தடவை இந்த தப்பு செய்ய மாட்டேங்க ஏன்னா ஒருத்தருக்கொருத்தர் நாங்கள் வந்து கலந்து பேசிகிட்டு நீங்கள் பண்ணுறிங்களா நாங்கள் பண்ணுறிங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு மட்டுந்தான் நான் உங்கக்கிட்ட பண்ணுவோம் அப்படி பண்ணுறதனால வந்து உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ஆ சரிங்க ஆர்டரு பண்ணதை நாங்கள் ஆள் அனுப்பிச்சிவுட்றேங்க நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துவுட்ருங்க ஆ இனிமேலும் இந்த தவறு நடக்காத நாங்கள் பார்த்துக்கறங்க ஆ சரிங்க இனிமேல் கட்டாயமாக உங்கள் உங்கள் கடையில் தான் நாங்கள் பண்ணுவோங்க ஆ சரிங்க இன்னோரு தடவை உங்கள் கடையில் நாங்கள் பண்ணுவோம் இனி எந்த தப்பும் நடக்காது இந்த ஒரு தடவை வந்து நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஆ சரிங்க ஆ ஓகே